புளுஹில்ஸுங்களா சார் ரெஸ்டாரண்டுங்களா ஓகே சார் நான் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணணும் ஆமாம் சார் ஆமாம் சார் நான் பெரம்பலூர் மாவட்டத்திலருந்து தான் பேசுகிறேன் ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே சார் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா இப்போ எனக்கு சைனீஸ் ஃபுட்டில் வந்து மீக்கொரின்னு ஒரு ஃபுட் இருக்குது அதல்லாம் இருக்குங்களா உங்க இதில் இருக்கா ஓகே ஓகே ஓகே சார் அது ஆர்டர் பண்ணிக்குங்க அதே மாதிரி நாசிலீமா இருக்குங்களா ஓகே சார் அது ஆர்டர் பண்ணிக்குங்க அப்புறம் சிக்கன் ரைஸ் இருக்குங்களா ஓகே சார் சிக்கன் ரோல் ஓகே சார் அதுவும் நோட் பண்ணிக்குங்க ஓகே சார் ஃபுல் பாயில் ஓகே சார் அதுவும் நோட் பண்ணிக்குங்க மயோனீஸ் அது பீட்சா இருக்குங்களா ஓகே சார் அது ஒரு நாலு ஆர்டரு சொல்லிருங்க ஓகே சார் ஆ அவ்வளோதான் ஓகே சார் நான் அட்ரஸ் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்குங்க இப்போது உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடவா ஓகே சார் உங்களுக்கு வாட்ஸ் அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுறேன் அமௌண்ட் எவ்வளோ சார் வரும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா ஓகே சார் உங்களுக்கு கூகுள்பேயிலருந்து பண்ணவா இல்லை நேராக கொடுக்கணுமா நீங்கள் ஆர்டர் கொடுக்குறவங்க கொண்டு வந்து கொடுக்குறவங்கள்ட ஆமாம் சார் நேராக வந்து கொடுத்துடலாமா நான் அட்ரஸ் அனுப்பிவிடுறேன் கரெக்டாக ஆ ஓகே ஓகே ஓகே சார் நான் அமௌண்ட் உங்களுக்கு கூகுள்பேயில அனுப்பிவிடுறேன் ஓகே சார் நீங்கள் நான் அட்ரஸ் அனுப்பிவிடுறேன் நீங்கள் கூகுள்பேக்கு நம்பர் கொடுங்க நான் ஃபர்ஸ்ட் செண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணலாமா ஓகே சார் ஓகே இந்த ஃபுட்டெல்லாம் கரெக்டாக இது பண்ணுங்க பேக்கிங் பண்ணுங்க சூடாயிருக்கணும் சார் மெயினாக அதுதான் மெயின் எவ்வளோ நாழியில் கிடைக்கும் இன்னும் ஆஃபனவரில் கிடைக்குமா ஓகே ஓகே ஓகே சார் ஓகே நான் நான் உங்களுக்கு அட்ரஸை நான் அனுப்பிவிடுறேன் வாட்ஸ் அப்பில் அனுப்பிவிடுறேன் இந்த நம்பர் தானே ஓகே சார் நான் இந்தா உடனேயே அனுப்பிவிடுறேன் ஓகே ஓகே ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ